ஆமாங்க அரசியலுகிறது வந்து அவங்க பதற்றத்தை வந்து இது பண்ணிக்கிறதுக்கு மதத்தை பயன்படுத்திக்கிறாங்க அது உண்மையான ஒரு விஷயம் தான் அதை வந்து அவங்க வியாபாரமாக மதத்தை வந்து வியாபாரமாக ஆக்கிட்டிருக்காங்க அரசியல் பற்றி எனக்கு அவ்வளோக்கா தெரியாது இருந்தாலும் நீங்கள் கேட்குறீங்க அதனால் நான் வந்து சொல்கிறேன் மதம்கிறது வந்து ஒரு புனிதமான ஒரு விஷயம் அதை வந்து அவங்கவங்க வேலைக்கேற்ற மாதிரி அவங்க பிரிச்சுக்கிட்டாங்க அதை வந்து இப்போ வந்து போராட்டமாக மாற்றிக்கிட்ருக்காங்க ஒரு சில பேர் ஆனால் அப்பெலாம் வந்து வேலைக்கு இவங்க இந்த வேலை பார்க்குறாங்களா இவங்க இந்த ஆள் அப்படின்னு தான் பிரித்தாங்களே தவிர இது வந்து இவங்க பெரியவங்கள் இவங்க சின்னவங்கள் அப்படின்லாம் யாரும் பிரிக்கலை அப்படி வந்து யாரும் நினைக்கவும் நினைக்க மாட்டாங்க அதுவும் இல்லாமல் அதை ஏன் இப்படி பயன்படுத்திக்கிறாங்ககிறது எனக்கு தெரியல அதையும் இதையும் சில பேர் சம்பந்தப்படுத்திக்கிறாங்க ஒரு சில பேர் தான் ஆனால் எல்லாேருமே கிடையாது எல்லார் மேலேயும் நம்ம குற்றம் சொல்ல முடியாது பட் ஒரு சில பேர் தான் அரசியல் அப்படின்றது ஒரு பொதுவான ஒரு விஷயம் பொது மக்களுக்கு உண்டான விஷயம் ஆனால் மதம்கிறது வந்து தனிப்பட்ட ஆளுக்கு அவங்க பின்பற்ற பண் பின்பற்றிகிட்டு இருக்க ஒரு விஷயம் இதே வந்து ஓ அரசியலுகிறது வந்து ஒரு சேவை இவங்க வந்து எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு சேவையை பண்ணுறது தான் அரசியல் அது வந்து இப்போ கரெக்டாக நடக்குதா அப்படின்றது வந்து ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் ஆனால் வந்து நடந்துகிட்ருக்குன்றது நம்ம நம்புவோம் எந்த வித கள்ளம் கபடம் இல்லாமல் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றது நம்ம நம்புவோம் ஏன்னால் நம்மளுக்கு நம்புகிறத தவிர வேறு எந்த வழியும் கிடையாது நம்ம போராட்டமும் அப்படியும் ஒன்றும் பண்ண முடியாது அவங்களை மீறி நம்மளால் எதுவும் பண்ண முடியாது ஆனால் ஒரு சில பேர் வந்து நீங்கள் வந்து இதுக்கு அப்போது இது பண்ணுறீங்க எதிர்க்கிறீங்க நான் இதுக்கு எதிர்க்கிறேன் அப்படின்லாம் யாரும் யாரையும் வந்து இது பண்ணக்கூடாது அரசியலுகிறது வந்து சேவை மட்டும் தான் அதை வந்து நீங்கள் வந்து தனியாக வந்து உங்களோட அது வந்து பெரிய சக்தி அப்படின்னு நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து எதுவும் பண்ணக்கூடாது அப்படி அப்படி பண்ணாமல் இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் பார்ப்போம்